குடிமக்கள் பாதுகாப்பு சமூகத்தின் அனும அனுமதி காக்க சட்ட அமைப்பில் என்ன முன்னேற்றம் தேவை என்று கேட்றுருக்கிங்க இதை வந்து சட்டத்தில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது எல்லாம் பேப்பரை எடுத்தால் மினிமம் கொலை கொலைக் குற்றங்கள் தற்கொலைகள் கற்பழிப்புகள் திருட்டுகள் ராபரிகள் இந்த மாதிரி நிறைய வருது பேப்பரில் இதுக்கு எல்லாம் சரி செய்யணும்னால் நல்ல சட்ட ஆலோசனை தேவை சட்ட ஒழுங்கு பிரச்சினை இதெல்லாம் சரி பண்ணும் இதெல்லாம் சரி பண்ணால் தான் இதை எல்லாம் சரி செய்ய முடியும் இது ஏகப்பட்ட பிரச்சினைங்களில் தாங்க முடிகிறது இல்லை இங்கே பப்ளிக்கு ரொம்ப சட்ட ஆலோசனை தேவை அங்கே அங்கே சட்ட மையங்கள் அமைக்க அமைத்து தரணும் சட்ட மையங்களில் ஆலோசனைக் கொடுக்கணும் பப்ளிக்கு சுத்தமாக பாதுகாப்பு கொடுக்கணும் போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக வேணும் இது எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து சட்ட ஆலோசனை இல்லைனா பப்ளிக்கு ஒன்னும் பண்ண முடியாது பேப்பரை எடுத்தால் காலையில் இருந்து சாயந்தரம் மட்டும் வெறும் அதே தான் பார்க்குறதா இருக்குது கொலை குற்றம் தற்கொலை இதே தான் இருக்குது இதை வந்து சரி செய்யணும்னால் ரொம்ப சிக்கல் போலீஸ் ஸ்டேஷனு கம்ப்ளைண்டு போலீஸ்காரங்க இது எல்லாம் நடக்குது எதுக்கு சட்ட ஆலோசனை முக்கியமாக தேவைப்படுது சட்ட ஆலோசனைக்கு வழிவகுத்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்